வரலாறு வரலாறு முழுக்க தமிழ்நாட்டில பல்வேறு மதங்களும் சமூகங்களும் பரஸ்பரமாக எப்படி இருக்கிறாங்க நல்லிணக்கத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல அன்புதான் அதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு சேர்ச் வந்து இந்துஸ்ஸ வந்து அந்த சேர்ச்சிக்கோடைய கொடியேற்றம் விழாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு முஸ்லீம்ஸ்க்கு நபிகளோட இதுக்கு ஒரு கொடியேற்றம் விழாவாக இருக்கட்டும் இவங்க வந்து கிறிஸ்துவர்கள் வந்து அந்த முஸ்லிம்ங்களோட இதுக்கு போகிறதும் அதே அவங்க இஸ்லாமியர்கள் வந்து இதுக்கு இதுக்கு வரதும் இந்தமாதிரி அதேமாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்து மதத்தில் நடக்கக்கூடிய விழாவுக்கு வந்து கலந்துக்கிறதும் ஒன்றா ஒரே பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதும் காலம் காலமாக தமிழ்நாட்டில நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது மதங்களும் சமூகங்களும் உள்ளுக்குள்ள எவ்வளவுதான் சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் கூட மனிதர்களுக்குள்ள மனசில் இருக்கிற அன்பு காரணமாகதான் இந்த நல்லிணக்கம் வந்து தொடர்ச்சியாக வ வந் வழ வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு இப்போ க கிராம புறங்கள்ல கூட பார்த்தோம்ன்னா இப்போ ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு விதமான மக்கள் இருப்பாங்கள் அங்ககே கூட எதாவது ஒரு ஒரு சேர்ச்ல ஒரு இது ப பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா மக்களும் வந்து காப்பு கட்டுறது போய்ட்டு அதில் கலந்துகிறது ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இதுமாதிரி ந இருக்கிறாங்க சிட்டியில இங்க இருக்கக்கூடிய நகரத்தில் வாழ் நகர வாசிகள் எல்லாருமே பெருசாக இதை வந்து ஒரு இதுவாக எடுத்துகிறது இல்லை நகர வாசிகள் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க வராங்க எல்லா இடத்துலயும் ஒன்றாதான் பிற்பாடு வந்து எல்லாருக்கிட்டவும் பேசுகிறாங்க பழகுகிறாங்க இதில் யாருக்குமே வந்து மத சார்பாக இதோடய இல்லை சமூகங்களோ எதுவுமே அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை எல்லார் மனசிலயும் நல்ல அன்பும் ஒரு பாசமும் நிறஞ்சி இருக்கதனாலதான் அந்த நல்லிணக்கம் வந்து வருது ஒருத்தருக்கு உள்ள ஒருத்தர் வந்து பிரச்சனை இல்லாமல் வாழ்கையை வாழ்ந்துகிட்டு போகிற போகிறாங்க இதுதான் வந்து நல்லிணக்கத்துக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன்